சில வருடங்களுக்கு முன்னால் இருந்த பழைய மொபைலுக்கும் இப்போ இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனுக்கும் என்ன வித்தியாசம்னால் அப்போது இருக்கிற மொபைலில் வந்து ரொம்ப கம்மியான வசதிகள் தான் இருக்கும் மொபைல் ஓட நெட்ஒர்க்கோடய ஸ்பீடே பார்த்தீங்கன்னா டூ ஜி தான் அப்போது வந்து நம்மளால் வெறும் டெக்ஸ்ட்டு மெசேஜ் ஒரு சாதாரண மெசேஜ் மட்டும் தான் அனுப்ப முடியும் ஒரு ஃபோனில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஃபோன் பண்ண முடியும் மெசேஜ் அனுப்ப முடியும் சின்ன சின்ன கேம்ஸ் விளையாட முடியும் இவ்வளோ தான் வந்து பழைய கால முன்னால் இருந்த மொபைலில் நம்மளால பண்ண முடியும் ஆனால் இப்போ இருக்கிற மொபைலுங்களில் நிறைய வசதிகள் வந்துருச்சு ஃபைவ் ஜி இருக்குது ஃபோட்டோ எடுக்க முடியுது வீடியோ எடுக்க முடியுது அதுவும் இல்லாமல் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஓட ஸ்டோரேஜு ரொம்ப ரொம்ப அதிகமாக்கிட்டாங்க இப்போல்லாம் வந்து இருநூத்தி ஐம்பத்தி ஆறு ஜிபி நூற்றி இருபத்தி எட்டு ஜிபி அப்படியெல்லாம் இருக்குது கொஞ்சம் நாளைக்கு மு முன்னாடி ஒரு கேமரா ஃபோனில் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம்னால் அந்த ஃபோட்டோ வந்து வெறும் ஒரு ஐம்பது கேபியில் இருந்து ஒரு நூறு கேபிக்குள்ளே தான் வரும் ஆனால் இப்போ இருக்கிற ஃபோனில் ஃபோட்டோ எடுத்தோம்னால் ஒரு ஃபோட்டோ மட்டுமே பத்தில் இருந்து பதினஞ்சு எம்பி வரைக்கும் போகுது ஆனால் ஃபோட்டோ வந்து நெ ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும் நல்ல தெளிவாக இருக்கும் எடுக்கிற படம் வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கும் அதே மாதிரி சிம் வந்து முன்னேல்லாம் நிறைய சிம் இருந்துச்சு வோடஃபோன் டொக்கோமோ ஏர்செல் ஏர்டெல் அந்த மாதிரி இருந்துச்சு நான் வந்து ரொம்ப நாளாகவே வந்து ஜியோ ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதே மாதிரி இன்னொரு ஒரு ஃபோனாக வந்து நான் ஏர்டெல் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் முன்னே நான் ரீசார்ஜ் பண்ணுறது வந்து ஒரு மாதத்துக்கு இருபது ரூபாய் இருபத்தி ஒர் ரூபாயில் ரீசார்ஜ் பண்ணிடுலாம் பழைய பழைய மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய் இருபத்தி அஞ்சு ரூபாயில் ஒரு பத்து வருடத்துக்கு முன்னாடி ரீசார்ஜ் பண்ணோம்னால் ஒரு மாதத்துக்குப் பேசிக்கலாம் அதே மாதிரி மெசேஜ்லாம் வந்து அன்லிமிட்டடாக எத்தனை மெசேஜ் வேணாலும் அனுப்பிக்கலாம் ஆனால் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஜிபிக்கு ஒரு மாதத்துக்கு நான் ரீசார்ஜ் பண்ணணுனால் இரநூத்தி முப்பத்தி ஒம்பது ரூபாய் ஆகுது ஜியோவில் ஒரு நாளைக்கு நூறு மெசேஜ் தான் அனுப்ப முடியும் நெட்டும் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஜிபி தான் யூஸ் பண்ண முடியும் அதுக்கு மேல் யூஸ் பண்ண முடியாது இந்த மாதிரி எல்லாம் வந்து புதிய ஃபியூச்சர்ஸ் நிறைய இருந்தாலும் இந்த மாதிரியான ட்ராபேக்கும் நிறையா இருக்குது